எங்கூர் ஜிஎன்எச் ஜிஎச் ஹாஸ்பிடலில் வந்து இப்போ ஒரு திடீர்ன்னு ஒரு ஆக்ஸிடெண்ட் ஆகிட்டுன்னா அங்கே நம்ம போணோம்ன்னு வச்சிக்கோங்க அங்கே வந்து நிறைய எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது அதனால நாங்கள் வந்து டவுன் ஹாஸ்பிடலுக்கு எங்களை வந்து போக சொல்லிருவாங்க இங்கேருந்து அங்கே டவுன் ஹாஸ்பிடல்க்கு தான் நாங்கள் போவோம் அங்கே போனப்பறம் அங்கே தான் உடனே வந்து எல்லா சிகிச்சையுமே பார்ப்பாங்க வைப்பாங்க அங்கே வந்து நல்லா கிளீன்னாகவும் நீட்டாவுருக்கும் அங்கே வந்து நிறைய பேர வந்து அட்மின் பண்ணலாங்க பெரிய ஹாஸ்பிடல் டவுன் ஹாஸ்பிடல் இங்கே வந்து அவ்வளவா வந்து அவ்வளவா கொஞ்சம் தான் இருக்கும் நிறைய படுக்கைகள்லாம் இருக்கவே இருக்காது இங்கே நம்மளுக்கு வந்து எங்கள் ஹாஸ்பிடலில் ஜிஎச்ல பார்க்குறதவுட அங்கே பார்க்க அங்கே வந்து நிறைய எக்யூப்மெண்ட் நிறைய இருக்கும் அங்கே வந்து நிறைய டாக் டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க இருப்பாங்க எங்கள் ஊர்லாம் பொறுத்த வரைக்கும் வந்து டாக்டர்ஸ்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் தான் வருவாங்க குறிப்பிட்ட மணி நேரம் தான் இருப்பாங்க அங்கே வந்து எப்பவுமே இருந்துகிட்டேயிருப்பாங்க எப்போனாலுமே நம்ம போய் பார்க்கலாம் வைக்கலாம் அப்பிறவு இங்கே வந்து பேறுகாலம் வார்டு இங்கேயும் இங்கேயும் பார்ப்பாங்க ரொம்ப சிவியரான பேறுகாலமாக இருந்துச்சின்னு வச்சிக்கோங்க அங்கே போக சொல்லிருவாங்க அங்கேன்னா நல்ல டாக்டர்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டாக்டர்ஸ்லாம் அங்கே இருக்கிறதுனால எங்கள் ஹாஸ்பிடல்லோட அங்கே தான் போக சொல்லி அங்கே தான் பார்ப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க